ரெடிமேட் ஆடைகள் ரெடிமேடு ரெடிமேட் துணிக்கும் கையால் செய்ய நெய்யப்பட்ட துணிக்கும் என்ன வித்தியாசன்னால் ரெடிமேட் துணின்னால் அது சி அதோட லைஃபும் கம்மியாக இருக்கும் பிளஸ் வந்து அவங்க எப் தையல் போடுறதும் கம்மி கம்மியாகதான் தை தையல் போடுவாங்க ஒரு தையல்தான் போடுவாங்க இதே நம்ம கை நம்ம கையால் வந்து தையல் மிஷின் வச்சி செய் செ நெய் நெய்கிறோம் அப்படின்னக்குள்ள என்ன ஆகுன்னால் அதோடய லைஃபும் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து அது நம்ம இப் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறமோ அது அது அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம போடும்போது ஆனால் ரெடிமேட் துணி அப்படி இருக்காது நம்ம எடுக்கிற அளவு ஒன்றா இருக்கும் அது கொடுக்குற அளவு ஒன்றா இருக்கும் பிளஸ் வந்து அந்த துணியோடய க்வாலிட்டியும் நல்லா இருக்காது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியாது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அது தைச்சிக்கவும் முடியாது ஆனால் இதே கையால் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்மளுக்கு கரெக்டான அளவுலேயும் தைச்சிக்கலாம் அதுதான் இதோடய பெனிஃபிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுறது எதனாலன்னால் இதனால்தான் அதோடய லைஃபும் பிளஸ் வந்து நம்மளுக்கு தேவையான கரெக்டான அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும்